லைஃபில் ஒரு மறக்க முடியாத ஒன் ஆஃப் த மூமன்ட்னால் என்னெனா எயித்து ஸ்டேண்டடு படிச்சுட்ருந்தோம் அது வந்து ஸ்கூலில் ஒரு ஹயர் செகென்டரி ஸ்கூல் தான் எயித்து ஸ்டேண்ட் படிச்சுட்ருந்தோம் அப்போ வந்து ஹாஃப் இயலி எக்ஸாம் நடந்துச்சு ஸோ வந்து அப்போ வந்து எக்ஸ்சாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் ஸோ ஸ்டாஃப்ஸ்சு எல்லாேருமே சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சி ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் பேப்பர் தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து அந்த எக்ஸாமும் ஃபைனலி முடிஞ்சிச்சு லீவு விட்டு ஆஃடர் ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் ஸ்கூலுக்கு வந்தோவுன்னே தமிழ் இங்கிலீஷ் போல் மற்ற லேங்குவேஜ் ஐ மீன் மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து மா மார்க் ஷீட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐ மீன் பேப்பர் கொடுக்க ஆரம்மிச்சுட்டாங்க ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் அவர் தமிழ் சகெண்ட் அவர் சயின்ஸ் தேர்டு அவர் சோசியல் ஃபோர்த்து அவர் இங்கிலிஷ் அண்ட் பிஃத் அவர் தான் வந்து மேக்ஸ்சு ஸோ எல்லாேருமே செம பயம் கண்டிப்பாக ஃபெயிலாகிடுவோம் ஃபெயிலாகிடுவோம் ஃபெயிலாகிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு எல்லாேருமே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஈவன் ஸ்டாஃப்ஸ் கூட இந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த இது மார்க்கு அலைடு போல் ஸோ அதனால் சொல்லிகிட்ருந்தாங்க அண்ட் வந்து அண்ட் பிஃத்து அவரும் வந்துச்சு ஸோ மேக்ஸ் சாரும் என்ட்ரு ஆகிறாங்க என்ட்ராகி உக்காந்ட்டாங்க உக்காந்துட்டு சொல்லிட்டு உண்மையாக வந்து மேக்ஸ் கொஷின் பேப்பர் இந்தவாட்டி டஃபாகதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ வந்து நான் வந்து குவாட் இயர்லில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு மேக்ஸ்சில் ஸோ வந்து சார் வந்து அதுக்கு வந்து கங்கிராட்ஸ் சொன்னாங்க அண்ட் நிறையா கிஃட்டெலாம் கொடுத்தாங்க கிளாஸ் எல்லாேருமே கிளாப் பண்ணிணாங்க அண்ட் ஸ்டேஜிலேயும் பிரேயேர்லேயும் வந்து இன்ட்ரோ கொடுத்து இவங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ ஆஃப் இயர்லி நடந்து முடிஞ்சுருக்கு ஸோ எல்லாேருக்குமே வந்து பேப்பர் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ எல்லாேர் பேப்பரும் கொடுத்துட்டாங்க எல்லாேர் பேப்பரையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் என்னோட பேப்பரை மட்டும் வரவே இல்லை ஸோ ஸோ நான் வந்து நானே போய் எழுஞ்சி நின்று கேட்குறேன் அதில் அதுக்குள்ளே என்னெனா எல்லா பிள்ளைங்களுமே ஃபெய்லு என் கூட இருக்க எல்லா பிள்ளைங்களும் ஃபெயிலாகிட்டுங்க மேக்ஸ்சில் ஸோ நான் போய் சார்கிட்ட கேட்குறேன் சார் மா எனக்கு மட்டும் அன்சர் ஷீட்டு வரல சார் அப்படின்னு சொன்னோவுன்னே அன்சர் ஷீட்டெலாம் எழுதினவுங்களுக்குத்தான் வரும் உனக்குலாம் வராது சார் நான் நானே பயந்துவிட்டேன் சார் நான் எக்ஸாமுக்கு வந்தேன் சார் எக்ஸாம் அட்டன் பண்ணிணேன் சார் அப்படின்னவொன்னே உடனே சார் கேட்குறாங்க அட்டன் பண்ண எவ்வளோ எப்படி அட்டன் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னவொன்னே எனக்கு பயம் தாங்கலை ஐய்யய்யோ தப்பாக எதுவும் பண்ணி வச்சுட்டோமோ ஃபெயிலாகிட்டமோ ஃபெயிலாகிட்டோன்னு தோணலை ஐயோ ரொம்ப கம்மியான மார்க்கு எடுத்துவிட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜா பாசாகிடுவேன்னு தெரியும் சொல்லிட்டு எதுனால் சார் அட்டன் பண்ணியிருக்கோம் சார் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னவொன்னே சார் பென்ஞ்சை விட்டு எழுஞ்சிட்டாங்க ஐய்யய்யோ நம்மள கலி எடுத்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு செமையா பயந்துவிட்டேன் ஸோ பயந்துகிட்டே நின்றுட்டேருக்கேன் அந்த இருக்கும்போது சார் வந்து சரி எல்லாேருமே மேக்ஸ்சில் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது எல்லாேருமே மேக்ஸ்சில் ஃபெயிலா நான் ஒடனே பார்த்தா சரி நம்ம பெஞ்சில் உள்ள பிள்ளைங்க தான் ஃபெயிலாகிருக்குன்னு பார்த்தா கிளாஸ்சில் போனால் மொத்தம் எத்தனை செக்ஷன்ருக்குனால் ஸ்கூலில் வந்து ஏ ஏயிலே மொத்தம் எண்பது பேர் ஏன்னால் அது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் ஸோ அதனால் எல்லாேருமே அந்த எண்பதில்தான் இருப்பாங்க அண்ட் பி சி டி இ எஃப் இதில் எல்லாத்துலேயுமே மோட்ஸ்லி நாற்பத்தஞ்சி பசங்கள்தான் இருப்பாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு த்ரீ ஃபிப்ட்டி ஸ்டூடண்ட் வச்சுருந்தாலும் அந்த த்ரீ ஃபிப்ட்டி ஸ்டூடண்ட்டில் வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சாரு யாருன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து பிரம்மிச்சு நின்றிட்ருக்காங்க யார்டா அது யார்டா அதுன்னு சார் வந்து நான் நின்றிட்டேருக்கேன் ஐய்யய்யோ நம்ம ஏதோ பண்ணிவிட்டோம் அதுதான் சார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே நின்றிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு மற்ற மேக்ஸ் ஸ்டாஃப் மற்ற ஸ்டாஃஸ்யெலாம் இருப்பாங்கள்ல ஸோ அவங்குளும் வராங்க ஸோ வந்து கிளாஸ்சில் வந்து நின்றிட்டுருக்காங்க வந்தோவுன்னே த கிரேட் த மேக்ஸ் லிஜண்ட் பாசானவங்க யாருன்னே ஷிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை சொல்கிறாங்க எனக்கு உண்மையாக அதை வந்து மறக்கவே முடியாது ஏன்னால் முன்னுாற்றம்பது பேரில் இந்த ஒரே ஒரு பொண்ணா நான் மட்டும்தான் பாஸ் அதுவும் அறுபதுக்கு நாற்பத்தி ஒம்பது மார்க் ஐ மீன் பிஃடிக்கு சிக்ஸ்ட்டிக்கு பிஃட்டி மார்க்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அந்த பேப்பரை கையில் வாங்கினவொன்னே அவ்வளோ ஹேப்பியாக பார்த்துட்டு இருக்கேன் எல்லாேருமே சொன்னாங்க அண்ட் பிரின்சிபல் சார் கூட கிளாஸ்க்கு வந்துட்டாங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிணாங்க இது நான் ரொம்பவே ரொம்பவே டஃபான கொஷின்மா அதுவில்லாம கூட படிக்கிற மற்ற நல்லா படிக்கிற பசங்கள் கூட ஃபெயிலாகிருக்கு பட் நீ வந்து ஃபெயிலே ஆகல அதுவும் ஃபெயிலு கூட ஆகலங்கிறது விட நீ அம் அறுபதுக்கு ஐம்பது மார்க்கு எடுத்திருக்க இது உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கங்கிராட்ஸ் பண்ணிணாங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் அதர சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸ் கூட வந்து இருந்தாங்க அப்போ வந்து மற்ற ஸ்டூடன்ட்ஸ் எல்லாேருமே சொன்னாங்க ஸோ இதையும் வந்து அடுத்த நாள் வந்து மைக்கில் அனோன்ஸ் பண்ணிணாங்க எயித்து ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சி மேக்ஸ்சில் அதில் வந்து முன்னுாற்றம்பது பேர் மொத்தம் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாம் இந்த ஸ்கூலில் பட் அதில் த்ரீ ஃபாட்டி நயன் வந்து ஃபெயிலாகிட்டாங்க இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் பாஸாயிருக்காள் அதுவும் அவள் அறுபதுக்கு ஐம்பது மார்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டு பிரேயரில் நின்றிட்டு ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து எனக்காக இது கிஃப்ட்ஸ்யெலாம் கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருந்துச்சி அது ஒரு எவ்வளோ பெரிய மூமன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லைஃப் லாங்ஸ்யெலாம் மறக்க முடியாது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பிரைமரி ஸ்கூலில் ஒன்று நடந்துச்சு தேர்டு ஸ்டேண்டடு படிக்கும்போது என்ன ஆச்சுனா எல்லாேருக்குமே வந்து சயின்ஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் நான் போய் சயின்ஸ் பேப்பர் கேட்டேன் நானும் கேட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு பிள்ளைங்க அதுவும் கேட்டுச்சு ஸோ எனக்கு அப்போ சின்ன பிள்ள தானே ஸோ அதனால எனக்கு தெரில ஸோ நான் போய் நான் மேம்கிட்ட கேட்குறேன் கிளாஸ்சில் நின்றிட்டு மேம் எங்கள் ஆன்சர் ஷீட்டு வரல மேம் அப்படின்னவோன்னே நீ மேம் திட்டுகிறாங்க நீங்கள் என்ன மார்க் எடுத்து வச்சுருக்கீங்க இதை விட ஒரு இந்த மாதிரி ஒரு மார்க்கை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆ ஆங்கிரியோடு மேம் கத்திட்டு இருந்தாங்க நான் ஏன் மேம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டு உடனே மேம் நீங்கள் எல்லாேருமே சயின்ஸ்சில் பிஃடிக்கு ஃபாட்டி நயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பினஸ் நாங்கள் அவ்வளோ ஹேப்பியாக இருந்திட்ருக்கோம் ஸோ மேமும் வந்து பாருங்க இந்த பிள்ளைங்க மாதிரிதான் இருக்கணும் இந்த மாதிரிதான் மார்க்கு எடுக்கணும் பிஃட்டிக்கு ஃபாட்டி நயன் இந்த ஃபாட்டி நயனு ரூல்ஸ் படி குறைக்கிணுங்குறதுக்காக குறைச்சேன் பட் ஆனால் அந்த பேப்பரில் ஒரு மிஸ்ட்டேக் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிணாங்க அதெலாம் வந்து பெஸ்ட்டு ஒரு மூமன்ட்